எழுபத்தி ஏழு எழுநூற்று எழுபத்தி ஏழு ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஏழு ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு